ஹலோ நான் சிவகுமார் பேசுகிறேன் கேப் டிரைவருங்களா சார் நாளைக்கு ஒரு போர்ட் மீட்டிங் விஷயமா சென்னை வரையும் போகணும் சார் அதுக்கு வந்து என்ன எவ்வளோ அமௌண்ட் ஆகும் காலையில் நான் ஒரு பத்து மணிக்குல்லாம் போய் அங்கே போய் போர்ட் மீட்டிங் அட்டன் பண்ணணும் இங்கேருந்து ஒரு அஞ்சு மணிக்குல்லாம் கிளம்பிட்டோம்னா அங்கே போய் போர்ட் மீட்டிங் அட்டன் பண்ணலாங்களா ஓகே சார் நாலு மணிக்கு ரெடியாக இருந்துக்கிறோம் சார் சார் அப் அண்ட் டௌன் மட்டும் இல்லை நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் சார் வெயிட்டிங் சார்ஜு நீங்கள் போடுவீங்களா இல்லை வெயிட்டிங் சார்ஜ் கிடையாதுங்களா மீட்டிங் ஒரு த்ரீ அவர் நடக்கும்ங்க சார் மீட்டிங் முடிஞ்சதும் கொஞ்சம் பர்ச்சேஸிங் பண்ணிட்டு நம்ம லன்ச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிர்லாம் சார் ஒரு மூணு மணி போலேலாம் கிளம்பிர்லாம் சார் கிளம்பி அரியலூர் வந்துடலாம் சார் அமௌண்ட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் ஒம்போதாயிரம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க சார் பார்த்து சொன்னிங்கனா சரி ஓகேங்க சார் நான் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுங்க சார் ஓகே சார்